இந்தியாவில் மருத்துவ வசதி எப்படின்னா என்ன சொல்லன்னால் நம்ம மோடி நரேந்திர மோடி இந்திய மருத்துவம் இந்தியாவில் வந்து மருத்துவ வசதிலாம் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்தியாவில் ஸ்பிலிட்டாக ரெண்டு இருக்குது எப்புடின்னா ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலு தனியாக கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தனியாக மோஸ்ட்லி பெரிய பெரிய பணக்காரங்க இந்த மாதிரில்லாம் இருக்கவங்க கொஞ்சம் கட்சியில் பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னால் ஜஸ்ட்டு உடனே வந்து அமௌண்டு செலவாகுதோ இல்லையோ என்ன ஏதோ அதலாம் பார்க்க மாட்டாங்க உடனே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய்டுறாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு மோஸ்ட்லி இப்போல்லாம் போகிறது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க பிகாஸ் அங்கேதான் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் சிவியராக பார்ப்பாங்க நல்லபடியாக முடித்து கொடுப்பாங்க எல்லா பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம பாடியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக இது பண்ணி அமுச்சுவிட்ருவாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஸ்நேக் பைட் உடனே வந்து ஸ்நேக் பைட்னால் இப்போ பாய்சன் இல்லாத ஸ்நேக்கால் ஒரு பிரச்சனையும் இல்லை பாய்சன் இருக்கிற ஸ்நேக் கடிச்சிதுன்னால் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கேஷுவலாக எடுத்து பார்ப்பாங்க வெறும் ப்ளட்டை மட்டும் எடுத்து எடுத்து ப்ளட் தான் பார்ப்பாங்க ஆனால் ப்ளட் மட்டும் ஒன்றும் ஆகாது உள்ளே போய்விட்டு என்ன ஏது அந்த பாய்சன் வந்து ஃபுல்லாக ப்ளடோட அட்டாக் ஆகிருக்கா பாடியில் ஸ்ப்ரெட்டாகிருக்காலாம் பார்க்குணும் அது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நல்லா உற்று பார்ப்பாங்க பட் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அப்படிலாம் கிடையாது கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க எப்புடின்னா ஒரு சிம்பிளாக சரி இதுதானே அப்படினு நினச்சி எடுத்துக்கிறாங்க அந்தமாதிரில்லாம் பார்க்கக்கூடாது எந்த விஷயத்துலையும் சரி கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயும் சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேயும் சரி அந்தமாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் இப்படி கேஷுவலாக பார்க்கவே கூடாது ஏன்னு தெரியும் ஏன்னா தட்டு எப்புடின்னா அது ஒரு உயிர் சம்மந்தமான விஷியம் உயிரிட்ட வந்து என்றைக்குமே ஒரு விளையாட்டு போல் பார்க்கக்கூடாது உயிரா சரி இவங்களோட உயிர் இவங்க உயிரா டாக்டர் பொறுத்தவரைக்கும் பேஷண்ட் தான் அவங்களுக்கு ஒரு தெய்வம் அவங்களை காப்பாற்றுறது தான் இவங்களுக்கு ஒரு புண்ணியம் அந்தமாதிரி நினச்சி சரி இவங்க உயிரா ம் நமக்கே ஒரு உயிர் தான் அவங்க உயிரை வந்து இவங்க உயிராக நினச்சு காப்பாற்றணும் பட் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்தமாதிரி இப்போல்லாம் ம்ஹும் அந்தமாதிரி தாட்டு கிடையாது அதனால் தான் மோஸ்ட்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செலவானாலும் பரவாயில்ல போய் பாத்துடலாம் அப்படின்னு போகிறாங்க பட் கவுர்மெண்ட் ஹாஸ்பெட்டலில் ம்ஹும் இப்போல்லாம் ஒன்றுமே கண்டுக்கறதில்லை மோஸ்ட்லி இல்லாதவங்க அதாவது இல்லாத மக்கள் காசு பணம் இல்லாத மக்கள் ஏழை மக்கள் மட்டுந்தான் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஏன் என்ன பண்றதுன்னால் அவங்கக்கிட்ட இல்லாத பணம் என்ன பண்றது அங்கே போனால் செலவாகிரும் அதுக்கு நம்மளால் சாப்பாடுக்கும் இல்லாமல் ஒரு கஷ்டத்தோட கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அதனால அவங்க இல்லாத பட்சத்துனால் தான் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய்விட்டு அவங்க உடல்நலத்துக்கு என்ன கேடு வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அங்கே போய் பார்க்குறாங்க பட் இப்போ எக்ஸாம்பிள் கொரோனா எடுத்துக்கலாம் கொரோனா பார்த்தோன்னா வெளியே வந்து சொன்னது வந்து வெறு இப்போ கொரோனாவில் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வெறும் ரெண்டுப்பேர் தான் செத்தாங்க அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னன்ன இன்ஜெக்ஷனோ என்னனமோ போட்டுவிட்டுர்றாங்க ஒழுங்காக ஒரு பேஷண்டை கவனிக்காமல் ஏன்னால் அவங்களுக்கு ஒரு பயம் பேஷண்ட் உயிரை காப்பாற்றணு இல்லை நம்ம உயிருக்கு எதாவது ஆயிடுமோனு ஒரு பயம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது அவங்க என்ன பண்ணலான் கேஷுவலாக இந்தமாதிரி எதாச்சும் இதை பாட்டுக்கு போட்டுவிட்டு கடைசியில் பார்த்தா உள்ளேப்போய் பார்த்தாதான் தெரியும் அது ஐம்பது பேருன்னு நியூஸில் கூட நாலுப்பேர் தான் செத்தாங்கனு சொன்னாங்க ஆனால் உள்ளேப்போய் பார்த்தா ஐம்பது பேத்துக்கு மேலே செத்துருந்தாங்க கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்படிதான் இது ஒரு தேவை இல்லாத திருட்டு வேலை மாதிரி பண்ணி ஏமாத்திடுறாங்க மக்களை பொதுமக்களை ஏமாற்றி அவங்க நலத்துக்கு அவங்க நன்மைக்கு பேர் வந்து இது பண்ணிடுறாங்க அங்க இருக்கற டாக்டர்ஸ்லாம் அதுலேயும் ஒர்க் பண்ணி அந்த காசையும் பார்த்து இன்னும் தனியாக போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேயும் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்க்குறாங்க இதெல்லாம் இது பண்ணால் எப்படிங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் பட் மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்னால் உயிரை காப்பாற்றுறதுதான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அதனால தான் மோஸ்ட்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் சரியானாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அவங்க தரப்புலருந்து ஒரு மனதில் ஒரு குத்தி ஒரு நல்லா மென்மையாக்கி அவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துறாங்க இதுதான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வெஸ்ஸஸ் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோடய டிஃப்ரெண்ட்டே டிஃப்ரெண்ட்ஸ்